இயற்கை வளங்கள் இந்த பெருவாக அழிக்கப்பட்டதுனால் தற்பொழுது பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது மழை காலத்தில் மழை பெய்வது இல்லை முக்கியமாக அது ஒரு பிரச்சனை பருவகாலங்கள் தவறுவதால் விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் முன்பெல்லாம் ஆடி மாதத்தில் தேடி விதை என்று கூறுவார்கள் இப்பொழுது ஆ ஆடி மாதத்தில் விதைப்பதற்கு ஆளே இல்லை மற்ற தேதிகளில் மழை பெய்த பின்னாடி தான் விதைகள் விதைகள் விதைப்பை செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதுவும் இல்லாமல் அறுவடைக் காலத்தில் மழையே திடீர் என்று பெய்வதால் இப்போ மொத்த இழ இழப்பையும் விவசாயிகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது